ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஓகேங்க மேடம் சேரிங்க மேடம் ம் சேரிங்க சேரிங்க ஓகேங்க மேடம்

ஓகேங்க என்ன சாப்பாடு சேரிங்க ஓகேங்க ஓகேங்க மேடம்

ஓகேங்க மேடம் சேரிங்க மேடம்

பண்ணிருக்கேங்க மேடம் பண்ணிருக்கேங்க மேடம் ஐஸு ஐஸ்கிரீம் கேக்குலாம் ஆட்ரு பண்ணியிருக்கோம்

சேரிங்க மேடம் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு லிஸ்ட் மட்டும் அனுப்பி விட்டுருங்க மேடம் ஓகேங்க ஓகேங்க மேடம் ஆ சரி